பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி